சாகச விளையாட்டில் பங்கேற்குற பயணிகளுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆஃப் ரோடிங்ன்றது வந்து கா காட்டுக்கு நடுவில் கொஞ்சம் பயணிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ரோடு அப்புறம் கொஞ்சம் கல்லு முல்லா இந்த மாதிரி நிறைய விஷயத்த எக்ஸ்பீரியஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்ரோடிங்ன்றது ஜங்குள் ட்ரிக்கிங்குன்றது ஃபுல்லாவே காட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ வந்து விலங்குலாம் வரும்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்மளால நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸ்கூப் ஆர் டிரைவிங்ன்றது வந்து கடலுக்குள்ள வித்து ஆக்சிஜன் சிலிண்டரோடு போகிற ஒன்று மீன் கூட இருக்கும் போது மீன் மாதிரியே நம்ம போய்க்கலாம் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயத்த கடலுக்குள்ள போய் பார்க்கும் போது இன்றும் அழாகவே இருக்கும் கோ கார்ட்டிங்ன்றது வந்து ஒரு சின்ன சைஸ் கார் டைப்பில் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம உட்காந்துட்டு ரேஸ் பண்ணுவோம் ரேஸ் பண்ணி ஜாலியாக விளாடுற ஒரு டைப் தான் கோ கார்ட்டிங்குன்றது மௌண்டைன் பைக்கிங்ன்றது வந்து இங்கேருந்து இப்போ லடாக்குக்கு நான் ட்ராவல் பண்ணி போகிறோம்னா ஃபுல்லா மலையிலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறது அங்கே போயிட்டு ஸ்கேட்டிங்லாம் வெளாட்லாம் ஸ்கேட்டிங்ன்றது ஒரு ரெண்டு சைஸ் ஷூல் ஐஸ் கட்டிக்கு மேல போகிற மாதிரி இருக்கும் ஸ்கேட்டிங் நல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கேவிங்ன்றது குகக்குள்ள போகிற ஒரு விஷயம் அதில் வந்து மிருகங்கள்லாம் எப்படி அந்த இடத்த யூஸ் பண்ணிக்குது அழகாக இருக்கிறது அந்தமாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பேரா சைக்கிள் வந்து பேராஷூட்டில் வந்து நம்ம உட்காந்துட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த அந்த இடத்துலேந்து அப்படியே ஸ்கையே நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கும் இன்னமுமே